தேவைப்படும் அங்கீகாரம் தேவைப்படும் விளையாட்டு சர்வதேச அளவில் பார்த்தா கபடி ஜல்லிக்கட்டு போட்டி ரெண்டும் சர்வதேச போ அளவில் அங்கீகாரம் கொடுக்கலாம் நம்ம தமிழ்நாட்டில் அது அது தேவப்படுகிற விளையாட்டு தாங்க ரெண்டும் ஆமாங்க